ஹலோ ஸ்விக்கி சார் வணக்கம் நான் வந்து இது மாதிரி விகாஸ் பேசுறேன் நான் இப்போது ஒரு ஆர்டர் பண்ணிருந்தேன் சாப்பாடு என்னால் வந்து வாங்க முடியலை எனக்கு உடம்பு சரி இல்லை ரொம்ப ஹாஸ்பிடலில் போய் ஊசி போட்டுட்டு வந்தேன் படுத்து தூங்கிட்டேன் உங்கள் உங்கள் டெலிவரி மேன் வந்து சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணிருந்தேன் வந்து கொடுத்துட்டு போகிறதுக்கு அவருக்கு ஏன் அவ்வளோ கஷ்டம் அவருக்கு நான் உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜஸ் டிப்ஸ் வந்து ஃபிப்ட்டி ருபீஸ் நான் போட்டு வெச்சிருக்குறேன் நான் அந்த அமௌன்ட் நீங்கள் எடுத்துக்குறீங்க டாக்ஸு நீங்கள் எடுத்துக்குறீங்க அப்றம் எதுக்கு உங்கள் உங்கள் டெலிவரி மேன் வந்து அந்தளவுக்கு திட்டிட்டு போறார் எங்களை வந்து கீழே வந்து வாங்கிக்க முடியாதான்னுட்டு வயசானவங்க தானே தம்பி சாப்பாடு கொடுக்குறவங்க யாராக கூட இருந்துவிட்டு போகிறாங்க அவங்களால சொல்கிறாங்க சார் வந்து வாங்க முடியலை அப்படின்னும் போது நீங்கள் வந்து வாங்கிட்டு மேலே கொண்டு வந்து கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பத்துருபா கேட்டாங்கன்னா தாங்கன்னு கேட்டால் தர போகிறோம் அதை விட்டுட்டு ஏன் இது மாதிரி பண்ணுறாங்க ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது என்னோடு வயதில் சின்னவர் அவர் அந்த டெலிவரி மேனு இது மாதிரி பண்ணாங்கன்னா என்ன சார் பண்ணுறது நான் எப்படி சார் நாளைக்கி உங்களுக்கு நாங்கள் வந்து எப்படி சார் ஆர்டர் கொடுக்க முடியும் நாங்கள் நாளைக்கு மறுபடியும் வந்து நல்லா பாருங்கள் இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட சொல்லுங்கள் டெலிவரி மேனை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுங்க இது மாதிரிலாம் பண்ணாதீங்க கஸ்டமர்ட்டே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை பெரியவங்களோ சின்னவங்களோ எமர்ஜன்ஸின்னு சொல்லிவிட்டாங்க சாப்பாடு கொண்டு வந்து டெலிவரி பண்ண சொல்லிட்டாங்க டெலிவரி பண்ணும் போது பண்ண வேண்டியது தானே எதுக்கு மரியாதை குறைவா நடந்துக்கிறாரு அவர் கீழே வந்து வாங்க முடியாதா போக முடியாதா கீழே வந்து வாங்க முடியும் நான் எதுக்கு மேலே இருந்து கீழ வர நான் வந்து வாங்கிட்டு போயிருப்பேன் நான் முடியலை அப்டின்ற பட்சத்தில்தான் உங்களுக்கு நாங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துடுறோம் இதுக்கு அப்றறோம் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க கண்ணியமா நடந்துக்குங்க அவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும்